நாங்கள் கிராமம்தாங்க நாங்கள் இருக்கிறது ஒரு கிராமம்தான் நாங்கள் அருகில் உள்ள நகரத்தை நோக்கி தான் போகிறோம் நாங்கள் ஏன் எதற்காக வந்து நகரத்தை நோக்கிப் போகிறோம் அப்படின்னா நம்ம கிராமத்தில் போதுமான அடிப்படை வசதிகள் இல்லை அதுலேயும் படிப்பிற்கான அடிப்படை வசதிகள் ரொம்பவும் கம்மியாக இருக்குது நம்ம மு சில விஷயங்களுக்காக நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க நகரத்துக்கும் வரமாதிரி இருக்குது நகரத்தில் இருக்கிறவங்க கிராமத்தை நோக்கியும் போக வேண்டியதாக இருக்குது நகரத்தில் உள்ளவங்க தனது சொந்த ஊர் அப்படின்னு சொல்லி கிராமத்தை நோக்கி வருவாங்க கிராமத்தில் உள்ளவங்க நம்மளுக்குத் தேவையான ஒரு பொருள்கள் உடைகளாக இருக்கலாம் நகைகளாக இருக்கலாம் மற்றபிற வசதி வா வசதியை நோக்கி தேவையான பொருள்கள் எல்லாத்தையும் நம்ம எங்கே போய் வாங்குகிறோம் அப்படின்னா நகரத்துக்கு தான் போய் வாங்குகிற மாதிரி இருக்குது அதிகமாக கிராமத்தில் நமக்கு தேவையான பொருள்கள் அத்தியாவசியப் பொருள்கள் கிடைக்கிறதில்ல ஸோ அந்த அத்தியாவசியப் பொருள்கள்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நகரத்துக்குதான் போகணும் அதுமாதிரி நகரத்தில் உள்ளவங்க நம்ம கிராமத்துக்கு எதுக்காக வராங்கன்னால் நம்ம கிராமத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன விவசாயங்கள் விவசாய நிலங்கள் அப்புறம் மனிதரினுடைய பண்பாடு பழக்கவழக்கம் அந்த பண்டிகை இந்த மாதிரி நாட்களெல்லாம் வருவாங்க நம்ம பக்கத்தில் இருக்கிற நான் வந்து டெய்லியுமே வந்து எனக்கு பக்கத்தில் இருக்கிற நகரத்துக்கு கல்விக்காக செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கிராமங்களில் போதுமான அளவு கல்விகள் வந்து இல்லை அப்போது நகரங்களில் தான் இருக்குது அந்த கல்வி நான் அந்த கல்வியை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தினசரி நான் வந்து பேருந்தில் நகரத்துக்கு தான் போகிறேங்க வேறு வழி கிடையாது ஏன்னால் கல்வியை வந்து நம்ம தான் தேடி போய் கல்வி கற்கணும் நான் வந்து டெய்லியும் அந்த நகரத்துக்கு சென்று வரேன் பல முறை வந்து என்னை மட்டுன்னு இல்லாமல் என்னுடைய சுற்றார்களும் அப்படிதான் அவங்களுக்கு தேவைகள் அப்படின்னா ஒரு பொருள் தேவை அப்படின்னா அதை வாங்கறத்துக்கு எல்லோருமே வந்து நகரத்துக்குதான் போகிறாங்க கிராம மக்கள்களினுடைய கூட்டங்கள் பேருந்தில் பார்த்தா தெரியும் எவ்வளோ பேர் கிராமத்தை விட்டு நகரத்துக்கு பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது என்னென்னலாம் நோக்கங்கள் வந்து என்ன அப்படின்னா படிப்பு கல்லூரிகள் பள்ளிகள் திறமை வாய்ந்த பயிற்சி நிலையங்கள் மற்றபடி சொல்லணுன்னால் அத்தியாவசியப் பொருள்கள் உடைகள் நகைகள் இது எல்லாமே வந்து நகரங்களில் தான் குறைந்த விலைக்கு குறைந்த அளவில் மதிப்பும் இருக்கும் நிறைவான பொருளாகவும் இருக்கும் இது கிராமங்களில் அதிகமாக இருக்காது ஏன்னால் கிராமப்புற மக்கள்கள்கிட்ட அவ்வளோக்கு வாங்கறதுக்கான வசதிகள் வந்து இருக்காது அதனால் நகர்புறத்துக்குச் செல்ல வேண்டியதாக இருக்குது அங்கே போய் இதை பெற்றுக்கொண்டு வர ஒரு சூழ்நிலை இருக்குது